ஹலோ அண்ணா அண்ணா கொஞ்சம் நில்லுங்களேன் எனக்கு வந்து ஒரு அட்ரஸ் தெரியணும் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஓகேண்ணா நெய்வேலி பிளாக் ஃபைவ்வு அம்பேத்கார் நகர் டோர் நம்பர் டுவெண்ட்டி ஆமாங்கண்ணா அந்த அட்ரஸ்சுக்கு போகணும் எனக்கு தெரியல கொஞ்சம் சொல்லுங்கள் சரிங்கண்ணா போய்விட்டு ஸ்கூல் இருக்குது ஓகே கவுர்மெண்ட் ஸ்கூலு ஓகே அங்கே போய்விட்டு ம் ரைட் எடுக்கணுமா ரைட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட்டில் கட் பண்ணால் வந்துடும் ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா